ஆமாப்பா ப்ரோக்கருப்பா ரியல் எஸ்டேட்டு இடம் நம்மக்கிட்ட இருக்குது அஞ்சரை செண்ட் இருக்குது அஞ்சரை செண்டு வடக்கு கெழக்க கார்னரு ஆமாம்

அறுபதுக்கு நாற்பதுங்க இல்லை இல்லை ஆ பட்டாவும் இருக்குது பத்திரம் க்ளீன்னாயிருக்குது அண்ட் டீடி அப்ரூவ்டுங்க டீடி அப்ரூவுடு ஆமாம்மா டீடி அப்ரூவெல்லாம் வாங்கியாச்சு ஆ செண்ட்டு வந்து அப்படியே மொத்தமாக பாஞ்சிலட்சருபா சொல்லுறாப்புடி ம் கிடைக்குங்க வாங்கிக்கலாம் ஆ வில்லங்கமெலாம் எதுவும் வராதுங்க டீடி அப்ரூவ்டு நீட்டாக இருக்குதுங்க கெழக்க வடக்கு ம் ஏரியா வந்து ஈரோடு டிஸ்ட்ரிக்கு இல்லை காற்றாலை வந்து காற்றாலை இருக்குது தண்ணி பைப்புருக்குது ஆ டேங்க்கெல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறாங்க ஏ டு இசட் எல்லாம் இருக்குது காற்று வந்து நல்லா கிடைக்கும்

நான் வந்து இப்போ நான் சைட்டுகிட்ட தான் இருக்கிறேனுங்க நீங்கள் வந்தால் பார்க்கலாம் இங்கே வெய்ட் பண்ணுறேன் வாங்க வந்து பார்க்கலாம் எல்லாம் டேப் போட்டு அளந்து காமிக்கிறேன் எல்லாம் தெளிவாக இருக்குது முப்பதடி தார் ரோடுங்க முப்பதடி ரோடு ஆமாம் முப்பதடி ரோடு தாரு சாலை போட்டிருக்குது டிச்சிருக்குது பாதுக்காப்பிருக்குதுங்க பாதுக்காப்பு வீடு ஒரு நாலு வீடு ஆயிருக்குதுங்க ம் போர் ஒரு நூற்றி ஐம்பதடி போட்டால் வருங்க நூற்றி ஐம்பது டு இரநூறு தண்ணி அருமையாக இருக்குதுங்க ம் ஆமாம் நீங்கள் ஆ முடிச்சிக்கொடுக்குறேங்க நான்